மேஸ்த்ரி தானே கொஞ்சம் எனக்கு சொந்த ஊரில் ஒரு வீடிருக்கு அந்த வீடு கொஞ்சம் பழைசாருக்கு கொஞ்சம் டேமேஜாக இதாயிருக்கு வந்து கொஞ்சம் எனக்கு சரி பண்ணி கொடுக்க முடியுமா நீங்கள் எப்போது ஃப்ரீயாக இருக்கீங்க சரி ஈவினிங் வாங்க நம்ம அமௌன்ட் அதெல்லாம் பேசிவிடலாம் நாளைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே போய் பார்க்கலாம் எனக்கு அமௌன்ட்டு ஒன்றும் பிரச்சினயில்ல நீங்கள் கொஞ்சம் குயிக்காக ஓர்க்கை செஞ்சு முடித்தா நல்லாயிருக்கும் நீங்கள் அமௌன்ட்டை பற்றிலாம் கவலைப்படாதீங்க நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நான் தரேன் எனக்கு ஒரு ஒன் வீக்கில் முடித்தாகணும் ஏன்னால் ஒன் வீக்கில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதனால் கொஞ்சம் ஒன் வீக்குள்ளே கொஞ்சம் முடிச்சுடுறீங்களா சரி அப்போ இன்னிக்கி ஈவினிங் வாங்க நம்ம ஈவினிங் பேசிக்கலாம் மற்றதெல்லாம் சரி ஓகே ஆ சரி ஓகே தேங்க் யூ